இப்போ வந்து நம்மளோடய டே டு டே லைஃப்பில் பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான உணவு தான் அரிசி அரிசி அப்படின்னு சொல்வாங்க ஸோ அதில் வந்து அரிசி அப்டின்றது நம்மளுக்கு தெரிஞ்சு ஈசியாக நம்மளுக்கு கெடைச்சிருது கடையில் போய் ஒரு கிலோ கொடுங்க ரெண்டு கிலோ கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துடுவோம் ஆனால் ஏ நம்மளுக்குத் தெரிஞ்சு ரொம்பவே உயிர் வாழ்றது கஷ்டப்பட்டு கிடைக்கிற ஒரு விஷயன்னா அது ரைஸ் மட்டுந்தான் ஏன்னா அதோடய இது எப்படின்னா நார்மலாக எல்லா ப்ளாண்ட்டுக்கும் தண்ணி தெளிக்கணும் ரைஸ் வந்து தண்ணியில் ஸ்டார்ச்லேட் ஆகணும் ஏன்னா அது மிதந்து வளர்ந்தா மட்டுந்தான் அது வளர முடியும் இப்போது இ ஃபைவ் சென்டிமீட்டருக்கு தண்ணி இருக்கணும்ன்னா ரைஸில் தண்ணி ஃபைவ் சென்டிமீட்டருக்கு திறந்து விட்டே இருக்கணும் மற்ற செடியில் அதே மாதிரி ஃபைவ் சென்டிமீட்டருக்கு திறந்து விடலாமா அப்படின்னா மற்ற செடிலாம் அழுகி செத்துப் போயிடும் ஆனால் ரைஸ் ஃபீல்டில் மட்டும் நம்ம இறங்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா தண்ணி நம்மளோடய கால் நனைகிற அளவுக்குத் தண்ணி இருக்கும் அது வந்து எதுக்காக அப்படின்னா அந்த ரைஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிற மீத்தேன் வாயுவை வந்து அந்த தண்ணி வந்து தண்ணியில் இருக்கக்கூடிய ஆக்ஸிஜன் வந்து அது ரெண்டையுமே என்ன பண்ணும் அப்படின்னா ஸ் ஸ்டெபிளைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ரைஸில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பார்க்கறதுக்காக தான் அந்த தண்ணியை ஸ்டாக்னேட் பண்ணுவாங்க தண்ணி கண்டிப்பாக ஸ்டாக்னேஷனில் இருக்கணும் ரைஸ்ஸுக்கு இப்போ ரைஸ் அவ்வளோ கஷ்டம் ஏன்னா அதுவும் இல்லாமல் நார்மலாக டைரக்டாவும் ஃபீல்டில் தெளிச்சிட முடியாது டைரக்டாவும் ஃபீல்டில் நட்டு வைக்கவும் முடியாது முதல்ல அதில் நர்ஸரியில் போடணும் நர்ஸரியில் வந்து மொத்தமாக நர்ஸரியில் போட்டுருவாங்க நர்ஸரியில் போட்டுவிட்டு பதினாலு நாள் அதோடய நாட்கள் முடிஞ்சவொடனே அதை எடுத்து அது தான் நாற்று நடுறது அப்படின்னு சொல்வாங்க மொதல் நாள் நர்ஸரி பத்தரை பதினாலு நாள் நர்ஸரியில் வளரும் குட்டிச் செடியாக ரைஸாக அதை அதாவது கோ நெல்லாக தான் தெளிப்பாங்க நெல்லாக தெளிக்கிறது வந்து வளர்ந்து பதினாலு நாளுக்கு அப்புறம் வந்து அதை பிடுங்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்போ வந்து கரெக்டான ஸ்பேஸில் கரெக்டான டிஸ்டெண்ட்ஸில் வந்து இதை நடுவாங்க அது நாற்று நடுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நடுவாங்க அப்படியே அந்த டிஸ்டெண்ட்ஸ் கரெக்டான இத்தனை ரோஸ் பேஸ் எவ்வளோ அப்படின்றத நட்டதுக்கு அப்புறம் அது வளர்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஏன்னா அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சாட்டு ட்யூ சார்ட் ட்யூரேஷன் மீடியம் ட்யூரேஷன் லாங்க் ட்யூரேஷன் அப்படின்ற மத்த எல்லா செடியும் நம்ம கண்டுக்காமல் விட்டா கூட வளர்ந்துரும் ஆனால் ரைஸ் மட்டும் நம்ம கண்டுக்காமல் விட்டோம்னா அவ்வளோ தான் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இப்போது அதே மாதிரி கடுமையான கோடை குளிர் காலங்களில் அப்படின்னா சில ப்ளாண்ட்டுக்கு அது பேரே சொல்வாங்கள்ல சன் லவ்விங் ப்ளாண்ட்டு அப்படின்னு சொல்வாங்க இப்போது சூரியகாந்தி கண்டிப்பாக போய் ம நல்ல மழை பேய்ஞ்சிட்டு இருக்கும் போது சூரியகாந்திய பூ பூக்கணும் அப்படின்னா பூ பூக்கணும்ன்னா அது தலை தூக்கி நிற்கணுன்னா கண்டிப்பாக அது நிற்காது அதெல்லாம் சன் லவ்விங் ப்ளாண்ட் அப்படின்னு சொல்வாங்க அதே மாதிரி குளிர்காலத்தில் வளர்கிறது அப்படின்னா இப்போ இந்த மாதிரி இந்த பட்ரோஸ்லாம் சொல்வாங்கள்ல பட்ரோஸு நிறையா டெசர்ட் ரோஸு அது மாதிரி அதெல்லாம் என்ன சொல்வாங்க அப்படின்னா நிறையா மழை பேய்ஞ்சிச்சினா அதோடு நார்மலாக எல்லா செடியுமே நல்லா மழை பேய்ஞ்சிச்சினா வளரும் அதெல்லாம் வந்து நல்லா அதுக்கெல்லாம் வந்து ஓவரால் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னா அது எல்லாமே வந்து இந்தமாதிரி ரெயின் லவ்விங் ப்ளாண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா மழை பேய்ஞ்சா எல்லா செடியுமே நல்லா துளுர்க்கும் மழைக்காலம் வருது அப்படின்னாலுமே நம்ம வீட்டில் ஏதாவது கொட்டி வெச்சிருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் துளுர்த்து நிற்கும் தக்காளி கொட்டி வெச்சிருக்கோனால தக்க என்ன தக்காளிச் செடி வளந்திருக்கு இங்கே நான் தக்காளி விதையே போடலைன்னா மழை பேய்ஞ்சிருக்கும் அது வந்து நல்லா மண்ணுக்குள்ளே போய்ருந்துருக்கும் அந்த வெதை அது வந்து வளர்ந்துருக்கும் ஸோ அது குளிர் காலத்தில் கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கும் ஓவர் குளிரில் வந்து என்னாகும்னா கண்டிப்பாக இதுலாம் ஆகிடும் நார்மலாக பட்டுப் போய்ரும் அந்த மாதிரிலாம் சொல்வாங்க ஓவர் குளிரை தாங்கிக்க முடியாத அளவுக்கு சில செடிகள் இருக்கும் கோடைக் காலத்தில் வளரணும் கோடைக் காலந்தான் ரொம்ப ஒரு க்ரூஸியல் பீரியடு தண்ணியுமே ஓ எவ்வளோ நீங்கள் தெளித்தாலுமே அது வந்து காய்ஞ்சிப் போகிற மாதிரி ஆகிரும் இப்போ கோடைக் காலத்தில் எதுலாம் வளரும் அப்படின்னா தினைப் பயிர் தினை வகைகள்லாம் சொல்வாங்கள்ல இந்த கம்பு சாமை வரகு கேழ்வரகு அந்த அது எல்லாமே என்னென்னா கோடைக் காலத்தில் வளரும் அதுக்கு தண்ணியே தேவை கிடையாது அதலாம் ட்ரை ட்ரை ப்ளாண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்வாங்களே அதுமாதிரி மு சோளம் மக்காளச்சோளம் அது எல்லாமே தண்ணி எந்தளவுக்குமே தேவை கிடையாது அதலாம் ஆல்ட்டர்நேட்டிவா அது விவசாயிகளுக்கெல்லாம் நல்லா தெரியும் எது எது கோடைக் காலத்தில் போ விளை எதை விதைக்கணும் குளிர் காலத்தில் எதை விதைக்கணும் அப்படின்றதுனால தான் நம்மளுக்கு கரெக்டான இந்த பீரியட்லாம் பிரித்திருப்பாங்க ஆடி மாதம் ஆடிப் பட்டம் சித்திரைப் பட்டம் அப்பிட்லாம் சொல்லி தனித்தனியாக பிரித்து பிரித்து இது பண்ணுவாங்க ஏன்னா சாதா அவங்களுக்குத் தெரியும் அப்போ மே மன்த்துலாம் அப்போ செடியே வைக்க வளர்க்க முடியாதா அப்படின்னா மே மன்த்திலலாம் தினை வகைகளாக போடுவாங்க தினைப் பயிர்கள் எல்லாமே போடுவாங்க தினைப் பயிர்கள்லாம் நல்ல ஒரு எக்னாமிக்கல் பெனிஃபிட்டும் கூட அதனால் வந்து தினைப் பயிர்கள் வந்து தண்ணி அதிகமாக தேவையே படாது தண்ணியே எங்கள் ஊரில் கிடையாது அப்போ இவங்க ஊரில் என்ன விளையும் அப்படின்னா பருத்திலாம் விளையும் பருத்திக்கு தண்ணி தேவை கிடையாது காட்டன் ரொம்ப ட்ரை ஏரியாவே இருக்கே என்ன ஊர் இது அப்படின்ற ஊரில் கூட காட்டன் இருக்கும் ஸோ அப்போ காட்டன்றது நம்மளுக்கு எக்னாமிக்கல் பெனிஃபிட் தானே ஸோ ட்ரையில் வளர்கிற எல்லாமே பயங்கர எக்னாமிக்கல் பெனிஃபிட்டாக இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் இந்த மில்லட்ஸு இது எல்லாமும் அதே மாதிரி பருத்தியும் அதே மாதிரி காடுன்னு சொல்வாங்க பருத்தியே கா பருத்திக் காடு அப்படின்னு தான் சொல்வாங்க ஏன்னா அது காடு மாதிரி தான் இருக்கும் பருத்தி விளையுறதுல தண்ணியே பார்க்க முடியாது தண்ணி கொஞ்சமாக இருந்தால் போதும் பருத்தி வந்து அழகா அது வெடிச்சிடும் வெடித்து வளந்துடும் ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸ் சீசன்ஸுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் செடி வந்து நிறையா இருக்குது அதை நான் அதை நம்ம வந்து சீசன் தெரிஞ்சு க்ரோ பண்ணணும் அது ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த நாலேஜ் அவ்வளோ தான்